குரல் சரி இல்லைனா பாலில் இஞ்சி தட்டி போட்டு குடிக்கிறது அது பாலில் மிளகு மிளகு நிறையா இதலாம் போட்டு இயற்கையாகவே வெளைஞ்சதெல்லாம் போட்டு குடிக்கிறது அப்பறம் விக்ஸ் முட்டாய்லாம் கடையிலலாம் விற்கும் அதலாம் சாப்பிட்டா கொஞ்சம் குரலெல்லாம் கொஞ்சம் சாஃப்ட்டாகவும் கொஞ்சோம் க்யூட்டாகவும் ஆகும் அதுவும் இல்லாமல் இஞ்சி கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் நிறையா தட்டி போட்டு குடித்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன் நல்லாயிருக்கும் சுவீட்டாகவும் இருக்கும் இஞ்சி தட்டி போட்டு குடித்தாங்கன்னா சப்போஸ் நம்ம சாங் பாடுறதுக்கு முன்னாடி சாங் பாடுறதுக்கு முன்னாடி பாடி முடிச்சதுக்கப்புறமும் பாடுறதுக்கு முன்னாடி நம்ம இஞ்சி தட்டி போட்டு குடிச்சி தண்ணியில் வந்து இஞ்சி கொதிக்க வச்சு குடித்தோம்னா வர டி மாட்டோம் குடித்தோம்னா கொஞ்சோம் நல்லாயிருக்கும்